சாராயம் விற்க வேண்டிய பொருளே அல்ல அதை தடை செய்ய வேண்டிய பொருள் சாராயத்தினால் குடும்பம் கெட்டு குட்டிச் சுவராக போகுது பிள்ளைகள் கெட்டு விடுகிறார்கள் வீடு குடும்பம் அமைதியாக இல்லை எல்லோரும் மதுவை ஒழிக்கணும்னு பாடுபட வேண்டும் மதுவை ஒழித்து நாட்டில் நல்லதை செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் ஆண் எல்லாம் மனிதர்களாக பிறந்து மதுவை ஒழித்து மதுவை ஒழிக்க வேண்டும்